இப்போ நம்ம ஊர் சைடில்லாம் திருட்டு நடக்கிறது இது மாதிரி நடக்கிறது நம்ம வந்துட்டு மக்களோடய அலட்சியம்னு கூட சொல்லலாம் அலட்சியமா வந்துட்டு அவங்க ஒரு எடத்தில் ட்ராவல் பண்ணும் போது இல்லை இங்கே இது வந்துட்டு ஏதாவது அவங்க முக்கியமான டீடைல்ஸ் ஷேர் பண்ணும் போது அப்படி இருக்கும் போது கூட இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குது இதோடய காரணம் வந்து அவங்கதான் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு அலட்சியமா வந்துட்டு ஒரு இடத்துக்கோ இல்லை வேறே எங்கேயாவது ட்ராவல் பண்ணும் போதோ தன்னுடைய பொருள் தன்னுடைய குழந்தைங்க இதை மாதிரி வந்துட்டு கவனித்து கொள்ளாமல் வந்துட்டு அலட்சியமா இருக்கிறத சொல்லலாம் இன்னொரு ஒரு விஷயம் வந்துட்டு ஏழ்மை அல்லது தே வேலை இல்லாத திண்டாட்டம் இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு ரீசன்னு ஏழ்மையானவங்க வந்துட்டு வேலையே எங்கேயும் கிடக்காத பட்சத்தில் அவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுகிற ஃபேமிலி அப்படிங்கும் போது அவங்க இது மாதிரி செயின் பறிப்பு அப்புறம் அப்புறம் ஏடிமில் வந்துட்டு பணத்தை திருடுவது அப்புறம் எங்கேயாவது நம்ம வெளியூருக்கு போகும் போது அங்கேலாம் வந்துட்டு அதிகமாக திருட்டு இது மாதிரி கொலை இது மாதிரிலாம் நடக்குது வேலையில்லா திண்டாட்டம் வந்துட்டு நிறைய நிறைய நல்லா படித்திருப்பாங்க வீட்டில் ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் வேலையே கிடைக்கல சுத்தமாக என்ன பண்றதுனே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வீடு புகுந்து கொள்ளை அடிக்கிறது அப்புறம் பஸ்சு காரு இந்த மாதிரி ஏடிஎம் இது மாதிரி ரோட்டில் போகிறவங்க செயினு மொபைல் ஃபோனு இது மாதிரி வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு கொள்ளை அடித்துட்டு போகிறாங்க அதனால் வேலையில்லாத திண்டாட்டமும் இதுக்கு ஒரு காரணம்னு சொல்லலாம் ஏழ்மையும் ஒரு காரணம் அவங்க வந்துட்டு வறுமை பசி இது மாதிரி இருக்குறதுனால் தான் வந்துட்டு அவுங்களும் இது மாதிரி வேலை எல்லாம் பண்ணுறாங்க அதனால் வேலையில்லாத திண்டாட்டம் அப்புறம் ஏழ்மை இது எல்லாமே ஒரு காரணம் சொல்லலாம் இதுக்கு